எங்கள் கூடப்பிறந்தவங்க ஆறு பேரு ஆறு பேரில் ரெண்டு பேரு இறந்துட்டாங்க அவங்களும் நல்லா படித்து வாத்தியார் ஹெட்மாஸ்ட்ரு மேனஜர் அப்படியெல்லாம் வேலை செஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க மீதி ரெண்டு பேர்இருக்காங்க சென்னையில் தான் இருக்காங்க நல்ல வசதியாகருக்காங்க அவங்க ஒய்ஃபுங்களும் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படி இருக்காங்க நாங்களும் எங் எங்கள் என்னுடைய அக்காவும் நானும் தான் பொண்ணு நாலு பசங்கள் நாலு பசங்களுமே நல்லா படித்து நல்லா இருக்காங்க எங்கள் அக்காவும் நல்லா ஸ்டாஃப் நர்ஸு மில்ட்ரி ஸ்டாஃப் நர்ஸு அதனால் நல்லா இருக்காங்க எனக்கும் என்னுடைய கஷ்டத்தில் நாங்கள் என்னை ட்ரைவருக்கு தான் கல்யாணம் முடித்து கொடுத்துருக்காங்க அதில் இருந்தாலும் எங்களுடைய ஒற்றுமையெல்லாம் உண்மையாக ஆளுக்கு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா உதவி செய்வாங்க நல்லா வாங்கி கொடுப்பாங்க என்ன வேணுமே எதைக் கேட்டாலும் கொடுப்பாங்க ஆளாளு உதவி செய்யுங்க ஆறு பேருமே அப்பறம் இப்போ என்னன்னு ஒரு சின்ன சின்ன சண்டை நல்லது கெட்டதுக்கு வரதில்ல இந்த ஃபோன்லேயே கூப்பிட்டா மனசு சங்கடம் அதனால் போகாமல் இருந்தோம்னால் சங்கடப்படுவாங்க மற்றப்படி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் கடவுள் கிருபையில் நல்லா தான் இருக்கோம்